நல்லா இருக்கேன் சார் நீங்கள் எப்படி அருண் அப்பா எப்படி இருக்கீங்க ஒன்றும் இல்லை சார் உங்கள் பசங்க என்ன செய்கிறாய்ங்க ம் என்னோடய அதே தான் சார் ரெண்டு பசங்களும் ஃபோனை வச்சுக்கிட்டே நோண்டிக்கிட்டே இருக்காய்ங்க விளையாட்றதுக்கு வாங்கடா அப்படினு சொல்லி சொன்னாலும் எதுவும் வரவும் மாட்டேன்றாய்ங்க இந்த கொரோனா வந்ததுலேருந்து இந்த ஆன்லைன் க்ளாஸ் பண்ணதுலேருந்து சார் ஃபோனும் கையுமாக தான் சுற்றுகிறாங்க ஃபோனு இருக்கணும் சாப்புடம் போது கூட ஃபோன் இருக்கணுன்றாங்க மாத்தணுன்னு நினைக்கிறேன் நானும் சரி இப்போ தான் ரெகுலரைஸ்ட் ஆகிடுச்சில ரொம்ப போராடுகிறேன் மாற்றுறத்துக்கு ஒரு பையங்கிட்ட இருந்து வாங்கிட்டால் இன்னொரு பையன் அது அடிக்ட்டா அவன்கிட்ட இருந்து வாங்கவே முடியிலை சின்னவன் கூட கொடுத்துட்றான் பெருசு வாங்கவே முடியிலை சைக்கிளும் வாங்கி கொடுத்தாச்சி மேலே மாடியில் வந்து சைக்கிளை சாய்ந்திரம் ஓட்டுங்கடானா அதுக்கும் வர மாட்டேன்கிறாங்க வேறு என்னடா ஆக்ட்டிவிட்டினால் ஃபோனை கொடு எ எது இவங்க எடுத்தாலுமே ஹோம் ஒர்க் செய்ய முடியிலை ஹோம் ஒர்க் செய்யணும் நம்ம த்ரெட்டன் பண்ணாக்கூட வந்து பார்த்தீங்கனா செய்டா வாடா அப்படினு சொல்லுறோனாக்கூட ஃபோனை கொடு ஃபோனை கையில் கொடு நான் வெச்சுட்டு ஹோம் ஒர்க் செய்கிறேன் அப்படின்ற மாதிரியே மைண்ட்செட்டில் இருக்கான் பெரியவன் இது எப்படி மாற்றுறதுனே ஒன்றும் புரியலை சார் இதை அவங்க டீச்சர்ஸ்கிட்டையும் சொல்லிட்டேன் அவன் ஸ்கூல்லில் மட்டும் வந்து அமைதியாக இருக்கான் போல இருக்குது ஆனால் வீட்டுக்கு வந்தாவே வந்த உடனே ஃபோன் தான் நாங்கள் ஃபோனை இப்படி வெச்சுட்டு வெளியில் வர முடியிலை எடுத்துக்கிட்டு ஆமாம் எடுத்துகிட்டு உடனே ஏதோ ஒரு கேம் எடுத்து அவனே இன்ஸ்டால் பண்ணுறான் அவன் எவ்வளோ செக்யூரிட்டி போட்டு வச்சாலும் ஏதாச்சும் ஒன்னு பண்ணி எப்படியோ இன்ஸ்டால் பண்ணிட்டு அதை யூ விளாடிக்கிட்டே இருக்கான் கேம் விளையாடுறான் இல்லைனா இந்த யூடியூப்பில் பார்க்குறான் இதே எனக்கு எனக்கு வந்து எனக்கு மெண்ட்டல் ஸ்ட்ரெஸ்ஸு சார் இதை பார்க்க பார்க்க இது இவன் பண்ணுறது இவன் பண்ணுறத பார்த்தீங்கனா சின்னவனும் அதே மாதிரி பார்த்து இன்னொரு ஃபோனை எடுத்துக்கிட்டு அவங்க அப்பா இதோ என்னுதோ வேறு யாருதோ ஒருத்தர் ஃபோன் எடுத்துக்கிட்டு ரெண்டும் பண்ணிட்டுருக்கு ம் ஆ சரிங்க சார் ஆமாங்க சார் சரிங்க சார்

ம் ஆ ஆமாம் சார் இங்கே யாருமே ஆமாம் இங்கே யாருமே இல்லை இல்லைங்களா நம்ம அனுப்புகிறத்துக்கும் ரொம்ப இதுவாக இருக்குது நான் அனுச்சு விட்டுறேன் சார் இல்லைனா தம்பியை கூட வீட்டில் வந்து கூட கூப்பிட்டு போக சொல்லிடுங்க இவனுங்களை நம்ம இப்போ நம்ம அனுச்சா தான் அடிக்கிற மாதிரி வருது இந்த கோவத்தில் இப்படி அடிச்சுக்கிட்டே இருந்தோன்னா அவங்களுக்கே என்ன ஆகிடுதுனா மரத்து போது ச்சி போ அப்படின்ற மாதிரி பண்ணிடுறான்ங்க சரி சார் அவனை எப்படியாச்சும் ஆமாம் எப்படியாச்சும் ஒன்று அதுலேருந்து ரெக்கவரி பண்ணிட்டாவே பெரிய விஷயம் சார் ஆ சரிங்க சார் சரிங்க சார் தே ஆ தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் ஆ ஓகே சார் ஆ